நான் தினமும் ஒருமுறையாவது செய்தி பார்ப்பேன் செய்தியெலாம் தலைப்புகளை பார்ப்பேன் அதில் எது நமக்கு தேவையோ அந்த தலைப்பில் ஃபுல்லா படித்து பார்ப்பேன் ஏன்னால் நமக்கு செய்தி என்ன நடக்குது அப்படிங்குறது தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு வாழ்க்கைக்கான அனுபவம் கொஞ்சம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் உள்ளூரில் என்ன நடக்குது பக்கத்து கிராமத்தில் என்ன நடக்குது மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படிங்குறது நம்ம இது வந்து செய்தியை பார்க்கும் போது நமக்கு கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் இப்போ நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதில் எந்த செய்தி வந்து என்னா லெவலில் இருக்குது அது மூலிமா நமக்கு என்ன பலன்கள் இருக்குது பாதகங்கள் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் வணிகம் பொருளாதாரம் இப்போ எந்த நிலையில இருக்குது அப்படிங்குறதயும் தெரிஞ்சுக்க முடியும் கல்வி இப்போதிக்கு எந்த கோர்ஸ்சு வந்து முன்னுரிமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் இப்போது பள்ளியிலேயும் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்வி வச்சு போவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்லெலாம் ஒரு ஒரு வழிகாட்டுதலாக அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் சொல்லெலாம் அரசியலில் என்ன நடக்குது ஏது நடக்குது எந்த கட்சி வந்து இப்போ வலுவா இருக்குது அப்படிங்குறத எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக மொத்தம் பொதுவாக டெய்லி செய்தி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது